அவங்கள அதை வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் ஒன்று இருக்குது பக்கத்திலயே அங்கே போகலாம் அதைத் தவிர்த்து பக்கத்துல ஒரு டேம் இருக்குது அதைச் சுற்றி இப்போ ரொம்ப சேஃப்டியாக வந்து கொழந்தைகள கூட்டிப் போனால் சுற்றிப் பார்த்துட்டு வரலாம் அதைத் தவிர்த்து அப்புறம் பொருட்காட்சியெலாம் வந்து நிறையா பெரம்பலூரில் வந்து ரீசன்ட் டேஸில் போட்டுகிட்டுருக்காங்க அதுவுமே ஒரு சுற்றுலாத் தலம் மாதிரி நிறையா எங்கே எங் நிறைய விளையாட்ற விளையாட்றது கொழந்தைங்க விளையாட்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்கும் சொல்லப்போனால் ராட்டினோம் அது மாதிரி கொலாம்பஸ் அப்புறம் ப்ரேக் டான்ஸ் இது மாதிரியான சின்னச் சின்ன கொழந்தைகளுக்கான இன்ஸுவேட் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதுவும் நல்ல சுற்றுலாத்தலமாக இப்போ பெரம்பலூரில் வந்து மாறிகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு டேம் டேம் பக்கத்திலயே ஒரு ஒரு ப்ளே ஸ்டேஷன் ப்ளே ஸ்டேஷன் இருக்கற மாதிரியான செட்டப்ஸ்லாம் வைச்சுருக்காங்க அங்கே போனாலும் அங்கே அங்கே கொழந்தைக விளயாட்றதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அங்கேயும் பூங்கா மற்றபடியான விஷயங்கள்லாம் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் சுற்றுலாத் தலம்னா இது தான் பெரம்பலூரில்